இப்போ எங்கள் மாவட்டத்தில் வந்து கோடை காலங்காட்டி வெப்பம் பார்த்திங்ன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது அதேசமயம் பார்த்திங்கன்னா வறட்சியாகவும் இருக்குது இந்த இதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மழை காலம் வரும் அப்போ பார்த்திங்கனா எங்கள் ஊரில் பார்த்திங்கனா மழை காலத்தில் அப்போல்லாம் பார்த்திங்கன்னா குன்னிரிபடராவ் அப்படின்னு ஒரு டேம் இருக்குது அங்கேருந்து டேம் வந்து நிறஞ்சி வெள்ளப்பெருக்கு கூட ஏற்படும் இங்கே பக்கத்தில் பார்த்திங்ன்னா கிராமமெல்லாம் சுற்றி நிறையா இருக்குது அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுச்சின்னால் அங்கே இருக்கிற மக்களுக்கெல்லாம் வந்து நிறையா பாதிப்பு கூட ஏற்படுத்தும் அப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து சின்ன வயசிலலாம் இருக்கும் போது கரெக்டாக சீசன் அதாவது கோடைகாலம் அப்படின்னா கரெக்டாக கோடைகாலம் அந்த அப்போ பார்த்திங்கன்னா வெயில் நல்லா அடிக்கும் அதே மழை காலம்னால் நல்லா மழை பெய்யும் ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா பருவம் வந்து மாற்றம் அடைஞ்சிருச்சி எதனாலன்னா சுற்றுசூழல் பாதுகாப்புனால் சுற்றுசூழல் மாற்றத்தினால பார்த்திங்கன்னா நிறையா மாற்றம் அடைஞ்சிருக்குது